என்னங்க அம்மனி இது ட்ரெயின் இவ்வளோ லேட்டாக போது திருநெல்வேலி ஜங்ஷன்க்கு எப்போதான் போகுமோ ரொம்ப நேரம்னா எம்பிட்டு நேரம் ஒரு இருபது முப்பது நாற்பது நிமிஷம்ங்களா அப்போ நாற்பது நிமிஷம் ஆயிடுச்சிங்களா அதுவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு இனி அங்கே போய் இங்கே வந்து எப்போ நம்ம வீடு போய் சேருவோமோ ஆ

இது நோம்பி சமயம் இல்லை தீபாவளி வந்தங்காட்டி ரொம்ப கூட்டமாக இருக்கு ட்ரெயின்னே கூட்டமாக இருக்கு அதனால ட்ராஃபிக்கோ அப்போ சொன்ன நேரத்தை விட ஒரு ஒரு ரெண்டு மண்நேரம் எக்ஸ்ட்டாக ஆயிடும் அய்யயோ எப்போ தீபாவளிக்கு போலான்னு சொன்னா பொங்கலுக்கு போகற மாதிரி ஆயிவிடும் போலையே நீங்கள் எந்த ஊர் அம்மனி ஓ சரி சரிங்க வேறு ட்ரெயினில் டிக்கெட்டும் கிடைக்கல இந்த ட்ரெயினில் மட்டும்தான் டிக்கெட்டும் கிடச் பஸ்லையும் கூட டிக்கெட் கிடைக்கல இல்லைலைங்க உங்களுக்கு கிடச்சிதுங்களா பஸ்ஸில் போனா ம் பஸ்ஸில் போகற டைமை விட ஒரு ரெண்டு மண்நேரம் கம்மியாக இருக்கும்னு ட்ரெயினில் போனா இப்போ பார்த்தா ட்ரெயின்லையே லேட் ஆயிரும் போல் ஊரில் வேறு எல்லாம் வெயிட் பண்ணிட்ருக்காங்க நாங்கள் வருவோன்ட்டு ஓ சரிங்க அதுவும் சரிதான் அம்மனி